ஹலோ சார் ஓலா கேப் ஏஜென்சிங்களா சார் உங்கள் ஏஜென்சில நேற்று இப்போ ஒரு கேப் ஒன்று புக் பண்ணியிருந்தோம் சார் இங்கே நாகப்பட்னத்தில் இருந்து திருப்பூர் போகிறதுக்காக புக் பண்ணியிருந்தேன் காலையில் ட்ரைவர் வந்து கூட்டிட்டு போனார் கூட்டிட்டு போய்ட்டு ஈவினிங் அங்கே போய்ட்டோம் போனதுக்கு அப்புறம் நான் ஏஜென்சியில பேசினேன் பணத்தை விட அதிகமாக அமௌண்ட்டு கேட்குறாரு சார் அவர் ஐநூறுபா அதிகமாக கேட்குறாரு நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் அவர் ரொம்ப பிடிவாதமா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் என்னால் ஐநூறுபாலாம் அதிகமாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நூறுபாய் மட்டும் அதிகமாக கொடுத்தேன் சார் ஏன் சார் இந்த மாதிரி அதிகமாக எதுக்கு வசூல் பண்ணுறாங்க நீங்கள் உங்கக்கிட்ட தான் நான் ஏற்கனவே அமௌண்ட்டு பேசிட்டேன் இவ்வளோ அமௌண்ட்டு தான் என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லி பேசியிருக்கேன் அதை விட அதிகம் அமௌண்ட்டு கேட்டால் நான் எப்படி சார் கொடுக்க முடியும் அதுவும் அவர் ஐநூறுபாய் அதிகமாக கேட்குறாரு என்னால் அவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க முடியாதுங்க சார் நான் அதனால அவர் அவர்க்கிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் இவ்வளோ அமௌண்ட்டு என்னால் கொடுக்க முடியாது நான் ஏஜென்சியில இவ்வளோ அமௌண்ட்டு பேசலைனு சொன்னேன் அவர் இல்லை எங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சார் சொல்கிறாரு சார் அவர் நான் அவருகிட்ட நூறுபா மட்டும் அதிகமாக கொடுத்துருக்கேன் சார் நீங்கள் ஏன் சார் அது அந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரி அதிகமாக கேட்க சொன்ன காசை விட அதிகமாக கேட்டாங்கன்னா உங்கள் உங்கள் ஏஜென்சி பேர் தான் சார் கெட்டு போகும் பார்த்துக்கோங்க சார் இனிமேல் வந்து இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க ஓகே சார்